சிஆர்ஐ கிளப்பு எங்கள் ஊரில் இருக்குது அதில் இருக்கிற அந்த மெம்பர்ஸ்ஸுகள் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப உதவி பண்ணுறாங்க மரம் நடுறது ஆற்றுல கலக்கு தண்ணி வந்தால் அதை சுத்திகரிப்பு பண்ணி எங்களுக்கு விட்றாங்க இங்கே அந்தமாதிரி பல இடங்கள்ல இருக்கணுங்கிறது என்னோடய என்னுடைய ஆசை எங்கள் தங்கச்சி சொந்த தங்கச்சி மரம் நடுறத வேலையை செய்கிறாங்க அவங்க அந்த மரத்துக்கு டெய்லியும் தண்ணி ஊற்றி பாதுகாப்பு பண்ணி கம்பி வளையமெல்லாம் வைச்சு அது பண்ணுறாங்க ஒரு ஆயிரம் மரத்துக்கு மேல் அவங்க நட்டிருப்பாங்க அந்த அந்த இதில் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க எங்கள் தங்கச்சி செய்யறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அவங்க சொந்த கை செலவிலயே செய்யறாங்க அதெல்லாம் ஒரு இல்லாத ஏழை பாழைகளுக்கு அவங்க உதவுறாங்க நல்லா அது எங்கள் எங்கள் ஜீனே வந்து அந்த ஏழைப் பாழைக்கு உதவுற குணம் இருக்குது ஆனால் இதேமாதிரி எல்லா இடத்துலையும் நடத்துறது ஒரு ரொம்ப ரொம்ப நல்லதுனு எனக்குப்படுது